மாணவர்களுக்குனு வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து உதவித் தொகையாக வந்து கொடுக்கறாங்க அந்த உதவித் தொகையை வந்து எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கிறது இல்லை அதாவது குடும்பத்தில் அவங்க குடும்பம் வந்து எப்படிப்பட்ட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமா அப்படின்றதை வந்து கணக்கெடுத்து அவங்களோடைய வருமான சான்றிதழ் இதெல்லாம் வந்து சரி பார்ப்பு பண்ணி ரொம்ப கஷ்டப்படற ஃபேமிலிலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தான் வந்து இந்த கவர்ன்மெண்ட்லேருந்து உதவித் தொகை அப்படினு ஸ்காலர்ஷிப் அப்படின்ற பேரில் கொடுக்கறாங்க மாணவிகள் அப்படினு பார்த்திங்கனா அதே மாதிரி மாணவிகளுக்கும் த கவர்ன்மெண்ட்லேருந்து சில திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டப்படற ஃபேமிலிலேருந்து வரக்கூடிய மாணவிகளுக்கு வந்து உதவி தொகைனு சொல்லிக் கொடுக்கறாங்க அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பல்வேறு வகையான ட்ரஸ்ட் தனியார் ட்ரஸ்ட் அப்படினுலேந்து வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகளை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வந்து அவங்க வழங்கிட்டு வராங்க இந்த உதவித் தொகை அப்படின்றது அந்த ஏழ்மை குடும்பத்திலேருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதன் மூலயமா வந்துட்டு அவர்களுக்கு தேவையான அந்த மாணவிகளுக்கு தேவையான புக்ஸ் நோட் புக்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இதனால் வந்து இந்த கவர்ன்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய உதவித் தொகை கொடுக்கற இதனால் நம்பளால் படிக்க வைக்க முடியுமா அப்படினு நினைக்கிற ஏழ்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் கூட வந்து இந்த கவர்ன்மெண்ட்டில் கொடுக்கற உதவித் தொகையை ஒரு பெனிஃபிட் அப்படினு சொல்லி அதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படினா அவங்களை வந்து ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க அந்த உதவித் தொகையும் கிடைக்காம இருந்தால் ஆன நிறைய மக்களுடைய நிறைய மாணவ மாணவிகளுடைய கல்விங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துருக்கும் இந்த கவர்ன்மெண்ட் கொடுக்கக்கூடிய உதவித் தொகையால் நிறைய மாணவ மாணவிகள் வந்து நல்லா கல்வியை அடையறாங்க கல்வியில் நல்லா சிறந்து விளங்கறாங்க அதன் மூலயமா பல்வேறு வகையான சிறந்த பதவிகளுக்கும் அவங்க சென்றிருக்கிறார்கள்